திருச்சி மலக்கோட்டை வந்து எனக்கு நெனைவு தெரிஞ்சதுலேருந்து எனக்குத் தெரியும் பல ஆண்டுகளாக இருக்குது அந்த அதில் இருக்கக்கூடிய தாயுமானவர் கோயிலை பற்றி வரலாற்றை வந்து எனக்கு அந்தளவுக்குத் தெரியலை தமிழர்களோடய பண்பாடோடு அந்தக் கோவில் இப்போ இருக்கக்கூடிய கோவில்களோடு பண்பாடு பார்த்தீங்கன்னா தமிழர்களோடய பண்பாடு சேர்ந்திருப்பதுங்கிறது ஒரு சில விஷயம் உண்மை தான் அந்த அதில் இருக்கக்கூடிய பாரம்பரியங்கள் எல்லாமே அந்தத் தமிழர்களோட நாகரிகத்தோடு கண்டிப்பாக ஒத்துப் போகக்கூடியது என்னுடைய கருத்து